ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு